மொதல் உள்ள கால கட்டங்களில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் மக்கள் வந்து எல்லா இடத்துக்கும் நடந்து போவது வர்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அடுத்து வந்து மாட்டுவண்டி அப்படின்றமாட்டுக்கு ஏதோ பண்ணிணாங்க அதுக்கப்புறம் பஸ் வசதி இப்போது உள்ள இருக்கிற டைம்லெலாம் வந்து பஸ்ஸு காரு அந்தமாட்டுக்கு வந்து நிறையா வந்துடுச்சு இப்போது வந்து யாருமே வந்து நடந்து போவது அப்படின்றது வந்து யாருமே விரும்புவது இல்லை எல்லாேருமே பஸ்ஸு டிரெயினு டிரெயினெலாம் வந்து இப்போது ஃபாஸ்ட் டிரெயினு அப்படிகிறமாட்டுக்கு வந்துடுச்சு இப்போது உள்ள டைமில் வந்து இந்த டைமுக்கு இந்த பஸ்ஸு அப்படின்றமாட்டுக்கு இது பண்ணிவிட்டாங்க அப்போலாம் வந்து எப்போவாச்சும் ஒரு டைமுக்கு தான் பஸ்ஸு அந்தமாட்டுக்கு தான் இருந்துச்சு அப்போது உள்ள டைம்லெலாம் வந்து மக்கள் வந்து அதேமாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா ரொம்ப நாலேட்ஜெலாம் இல்லை இப்போது உள்ளவங்க எல்லாம் எல்லாேருமே நல்லா படிச்சு நல்லா வந்து நல்ல வேலையில் செட்டிலாகிட்றாங்க அதனால் வந்து இப்போது அவங்கவங்க காரு பஸ்ஸு பஸ்ஸு வந்து மேக்ஸிமம் யாருமே இப்போது வந்து எதிர்பார்க்கறதே இல்லை ஆனால் அப்போது உள்ள காலத்தில் வந்து பஸ்ஸுகிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அப்போது வந்து நடந்து தான் போய்விட்டு வந்துட்டு அந்தமாட்டுக்கு இருந்தாங்க இப்போது உள்ள இதில் இது வந்து ரொம்ப மாறிடுச்சு மொதல் உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வந்து டோட்டலாக அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு